கேப் டிரைவருங்களா சார் நான் உங்களுக்கு டைம் சொல்லிருந்தோம்ல சார் இப்போ நான் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் சார் ஆமாம் சார் உங்களுக்கு எந்த டைம் சார் சொல்லிருந்தோம் அந்த டையத்துக்குள்ளே நீங்கள் வந்துருக்கணும் இல்லையா ஆமாம் சார் உங்களுக்கு ஏழு மணிக்கு நாங்கள் வர சொல்லிருந்தோம் சார் ஆனால் நீங்கள் ஏழ்ரைக்கு தான் சார் வந்துருந்தீங்க அரைமண் நேரம் டிளே ஆயிடுச்சு சார் அதனால் என்னோட ட்ரெயினை நான் போய் அடைவதற்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு சார் சார் நான் உங்கள்கிட்ட அட்ரஸ் அனுப்பி உங்கள்கிட்ட எனக்கு இத மாரி நான் வந்து எமர்ஜென்சியாக போகறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறந்தானே சார் நான் வந்து நீங்கள் உங்களுக்கு நான் புக் பண்ணேன் நீங்கள் புக் பண்ண டையத்துக்கு எனக்கு கரெக்டாக வரணும் இல்லைங்களா அது தான உங்களோட ஒர்க்கு சரி சார் நீங்கள் அதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணுல்ல சார் லேட்டாகுது ட்ராஃபிக் இருக்கு இல்லை என்னால் இப்பைக்கும் வந்து ரீச் ஆக முடியல மேம் நீங்கள் எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணுல்ல சார் இப்போ நீங்கள் உங்களால் எனக்கு வந்து பாருங்கள் இப்போ டைம் வந்து எவ்வளோ வேஸ்ட் ஆயிட்டு வேஸ்ட்டானதும் இல்லாமல் நான் டிக்கெட் நான் ரிசர்வ் பண்ணிருந்தேன் சார் அதுவும் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு ஸோ எதையுமே என்னால ப்ராப்பராக பண்ண முடில இல்லைங்களா சார் உங்களுக்கு ட்ராஃபிக்காக இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் சார் நான் அதுக்கு எதாவது நான் மாற்று வழிபாடு ஏற்பாடு பண்ணிருப்பேன் இல்லைங்களா நான் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு கேபு புக் பண்ணி நான் அப்புறம் வந்துவிட்டு இது ட்ரெயின் புக் பண்ணது டே டிக்கெட் வேஸ்ட்டாக போய் எல்லாமே வேஸ்ட்டு ஆயிட்டுங்களே இல்லைங்களா இப்போ நான் சொன்ன டையத்துக்கு நான் போக வேண்டிய இடத்துக்கு என்னால் ரீச் பண்ண முடியல சார் அது தான் இப்போ ப்ராப்ளம் சார் நீங்கள் ஆயிரம் ரீசன் சொல்லலாம் சார் இப்போ நான் போக வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டேன் இல்லைங்களா நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் சார் நீங்கள் எனக்கு நீங்கள் நான் உங்களுக்காக கேபுக்கு புக் பண்ண அமௌண்ட்டை எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் சார் சார் வேறு யார்கிட்ட சார் பேசணும் இந்த ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு சரி சார் நீங்கள் உங்கள் மேனேஜரோட நம்பர் கொடுங்க சார் நான் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் சார் நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் வேறு என்ன என்னோட இலக்கை வந்து நான் அடைஞ்சிருப்பேன் இல்லைங்களா இந்நேரம் நான் வேறு ட்ரெ வேறு கேப் புக் பண்ணி இந்நேரம் நான் போய் சேர்ந்துருப்பேன் அதுவும் போக முடியல உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டும் நீங்கள் பாருங்கள் இப்போ தரமுடியாதுன்னு சொல்லுறீங்க இல்லை சார் நீங்கள் உங்கள் மேனேஜரோட நம்பர் அனுப்புங்கள் சார் நான் பேசிக்கிறேன் சார் சரி சார் தேங்க் யூ சார்